ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சரி ஓகே இப்போ உங்கள் பேர் சொல்லுங்கள் ம் சரி சார் ஆ சரி ஆ சரிப்பா நீங்கள் எங்கள் வேலை செஞ்சிட்டுருக்கீங்களா சரி ஓகே உங்களுக்கு சேலரி எவ்வளோ சரி ஓகே நாங்கள் வந்து தறோம் ஆனால் பட் அதற்கான வந்த ஷ்யூரிட்டி வேணும் உங்களுக்கு நிலம் ஷ்யூரிட்டி இருக்கா இதுக்கு முன்னம் உங்கள் சைட்ல உங்கள் ஃபேமிலியில யாராவது வாங்கிருக்காங்கலாம் லோன்னு பர்ஷனல் லோன்னு ம் அதெல்லாம் கரெக்ட்டாக கட்டிக்கிட்டு இருக்கீங்களா கரெக்ட்டா கட்டிக்கிட்டு இருக்கீங்களா ரெகுலராக சரிப்பா நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வேணும் அப்படினா அப்ளை பண்ணுங்கள் உங்களோட போட்டோ ஆதார் கார்டு பான் கார்டு ஐடி கார்டு பேங்க் பாஸ் புக்கு அப்புறம் ஆமாம்ப்பா எல்லாத்துக்கும் லோன் தருவோம் எங்களுக்கு ஷ்யூரிட்டி வேணும் இன்ட்ரஸ்ட் வந்த டூ பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்டு வரும் உங்களுக்கு நிலத்தோட பத்திரம் எங்களுக்கு ஸ்யூரிட்டியாக வேணும் இல்லாடி வீட்டோட பத்திரம் எங்களுக்கு ஸ்யூரிட்டியாக எதாவது ஒன்று வேணும் எங்களுக்கு அதில் உங்களோட மன்த்லி ட்யூ டென் தௌசண்ட் கட்றமாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இல்லை நீங்கள் வந்த ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போடும்போதே நாங்கள் வந்து மாத மாதம் நம்ப கட்டுறோம் அப்படின் தான் நீங்கள் போடுவீங்க இப்போ நடுவில் வந்துதுன்னா நீங்கள் வாங்க எங்களால் முடியாது ஒன்னாக கட்டுறோம் அப்படினா நீங்கள் கட்டிக்கலாம் ஒன்று பிரச்சனை இல்லை ஆ சரி எங்கள் உங்களோட நீங்கள் வாங்க வாங்க நான் சொல்லுறேன் நேரில் வாங்க நேரில் வாங்க எல்லாமே எடுத்துகிட்டு நேரில் வந்திங்கன்னா ஒன்வீக் ஒரு டென் டேஸ் ஆயிடும் அந்த பிராசஸ் எல்லாம் முடிச்சு நாங்கள் இது பண்ணி தர்றதுக்கு டென் டேஸ் ஆயிடும் ஆதார் கார்டு பான் கார்டு ஐடி கார்டு பேங்க் பாஸ்புக்கு உங்களோட சாலரி பா இது லிஸ்ட்டு வேணும் பேயிங் சொல்லிவிட்டு வேணும் அப்புறம் உங்களோட ஸ்யூரிட்டிக்காக யாராவது கூட ஜாமீனுக்காகவும் யாராவது ஒருத்தர் கூட கூட்டிகிட்டுவாங்க ஓகே மேடம் தேங்க் யூ